எங்கள் வீட்டுக்கார் ஒரு பாலிசிக்காரை தெரிஞ்சவர் இருக்காருனு சொல்லி கூப்பிட்டு வந்தார் வீட்டுக்கு அவர் என்னென்னா நிறைய இடத்துல கையெழுத்து வாங்குனார் எங்கிட்டேயும் எங்கள் வீட்டுக்காருகிட்டையும் அதிகமாக கையெழுத்து வாங்கிட்டு அதில் படித்து காட்டுங்கன்னு சொன்னால் அப்போ ஒன்று கூட படித்து காட்டல ஆனால் நிறைய ஹிந்தியில் இருக்குது இங்கிலிஷில் இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் புரியலை அஞ்சு வருஷத்துக்கு கட்ட சொல்லி சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சி வருஷத்துக்கு ஃப்ரீனு சொல்கிறாரு என்ன என்ன ஏதுன்னு கேட்டோம்னா ரீசன கேட்டோம்னா சைன் மட்டும் வாங்கிருக்கார் அதிகமாக எதுவும் படித்து சொல்லல எங்கள் வீட்டுக்காரும் படிக்க தெரியாதனால் கேட்கல அப்புறம் கேட்டோம் சொல்கிறேன்னு சொல்லிருக்கார் ஆனால் அதில் இருக்கிறதுலாம் படித்து ஒன்றும் சொல்லலை எதுவும் ஏதோ சைன் பண்ணுங்க பாலிசி போடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏனோ தானோன்னு பேசுகிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு டைம் பாலிசிக்கு போட்டுருந்தோம் அதுவும் இப்படி தான் ஒரு நாலு வருடம் கட்டுங்கன்னு சொன்னாங்க ஒரு ஒன்றை வருஷம் கட்டினோம் அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் கட்ட முடியலை உங்களுது டிலோ ஆகிருச்சுன்னு சொல்லிவிட்டாங்க அமௌண்ட்டு தாட்ட முடியாது திருப்பி தர முடியாதுன்னு சொல்கிறாங்க என்ன காரணம்னு தெரியலை இப்போ புதுசாக ஒரு பாலிசி போடணும் கூட்டிட்டு வந்துருக்கார் பாலிசிக்காரரை எங்கள் வீட்டுக்குக்காரர் வீட்டுக்காரர் அவரும் அதே தான் சொல்கிறார் நீங்கள் உங்களோடய ஃபோட்டோ ப்ரூஃபு ஆதார் ப்ரூஃப் எல்லாம் கொடுங்க அதெல்லாம் இது அட்டாச் பண்ணிக்கலான்னு சொல்கிறாங்க